ஹலோ மேடம் நான் திருவண்ணாமலைலந்து கால் பண்ணுறேன் மேடம் நாங்கள் வந்து சிவகங்கை வர்லான்னு இருக்கிறோம் மேடம் ட்ரிப்புக்கு வராகி அம்மன் கோவிலுக்கும் பாம்பாட்டி சித்தர் பார்க்கறதுக்கும் வரேன் மேடம் அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுங்களா மேடம் என்கூட இருந்து ஓகே மேடம் எங்களுக்கு ஊர் எதுவும் சரியாக தெரியாது மேடம் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் நாங்கள் ஓகே மேடம் ஓகே மேடம் இந்த சாப்பாடுலாம் மதியான்த்துக்கு மீல்ஸோட அரேஞ்ச் பண்ண முடியுங்களா மேடம் ஆமாங்க மேடம் நாங்கள் விடிகாலையில் வரோம் இல்லங்க மேடம் காலையில் குளிக்கணும் குளிச்சிவிட்டு கோயிலுக்கு போறதுக்காக மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் ரூம் எல்லா கிளீனாக இருக்குங்களா மேடம் குழந்த இருக்காங்க என்கூட ஓகே மேடம் ஓகே மேடம் உங்களுக்கு காசு பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை மேடம் நான் சாமி தரிசனம் நல்லா படியாக பண்ணா சரிங்க மேம் ஓகே மேடம் நான் அங்கே வந்து ரீச் ஆயிவிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் மேடம் இன்னும் எதாவது இன்னும் பிளேஸ் எதாவது இருந்துச்சின்னா நீங்கள் அந்த நேரத்தில் சொன்னீங்கன்னா டைம் எதாவது இருந்துச்சின்னா நாங்கள் ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் நான் வந்து கிளம்பமோது உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் நான் ரீச் ஆயிட்டும் கால் பண்ணுறேன் மேடம் உங்களுக்கு சரிங்க மேடம் சரிங்க மேடம் ரொம்ப நன்றி மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் சரி ஆ தேங்க் யூ மேடம்